ட்ராக்ட்ரு வெச்சு யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து மாடு வெச்சு கலப்பை வெச்சு உழுதாங்க உழுகும் போது மனுஷங்களுக்கும் வே அதாவது மனிதனுக்கும் வேலை வாய்ப்பு இருந்துச்சு ஆடு மாடும் அதனோட த வேலை வாய்ப்பு அதுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தது அதாவது அ ம கலப்பை வெச்சு உழுகும் போது மண்ணோட இது வந்து ஆழமாக போகும் அந்த இது அதனால அடியிலிருந்து எந்த வெள்ளாமை விளைஞ்சாலும் அடிலிருந்து விளையும் அதனால் ரொம்ப நாள் தாங்குச்சு மழையே லேட்டாக பெஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தாங்குச்சு ஆனால் ட்ராக்ட்ரு வெச்சு உழுகும் போது மேலால் மட்டும்தான் அது மண்ணை தோண்டி விட்டுட்டு போகும் அப்போ அது வந்து எந்த விதை போட்டாலும் சீக்கிரமாக மழையோட தன்மை குறையும் போது மழையோட கா குறையும் போது அதனோட வ அது விளைய முடிகிறது இல்லை அதனால் எங்களுக்கு விவசாயமே நிறையா பாதிக்குது அதாவது மனுஷங்கள் வந்து அதை வெச்சு உழுகும் மாடு வெச்சு உழுகும் போது அவங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்பு மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது இப்போ வந்து இயந்திரத்தை வெச்சு பண்ணும் போது ட்ராக்ட்ரை வெச்சு உழுகும் போது நிறையா பேர்த்தோட வேலை வாய்ப்பே இல்லாமல் போயிடுது இப்போ ஆண்கள் இப்போ ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு இல்லாமல் மனுஷங்களை வெச்சு பண்ணும் போது அதனோட அவங்களோட வேலை வாய்ப்பே குறைஞ்சி போயிடுச்சி அதுமில்லாமல் அந்தனோட டீசல் அடித்து பண்ணும் போது மண்ணோட மண் மாசுபடுது மண்ணோட தரமும் குறைஞ்சி போயிடுது நீ எவ்வளோ தான் மாடு வெச்சு பண்ணிணவங்களுதுக்கும் மனு ட்ராக்ட்ரு வெச்சு பண்ணுறவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நீங்கள் நல்லா எங்கே வேண்ணாலும் பாருங்க கவனித்து பாருங்க மாடு வெச்சு ஓட்டுற இடத்துலையும் மனுஷங்கள் அந்த ட்ராக்ட்ரை வெச்சு ஓட்டுற இடத்துலையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுனு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதனோட இது என்னென்ட்டு மா ஆனால் விவசாயம் பண்ணும் போது அதில் நிறையா புல் பூண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நிறையா முளைச்சிச்சு ஆனால் இப்போ வந்து ட்ராக்ட்ரை வெச்சு உழுகும் போது அதில் உழுக முடியல உடல் ஆரோக்கியமும் இல்லை மா மாடுகளுக்கு வேணுங்கிற தீவனமும் இப்போ கிடைக்கிறது இல்லை விஷ செடிகள் அந்த மாதிரி இது தான் மேலால் இது பண்ணும் போது முளைக்கிது ஆனால் அடியிலேருந்து புல் பூண்டு எதுவுமே வர்றது கிடையாது மண் மெய்னாக மண் மாசுப்பட்டு போயிடுது மண்ணோட தன்மை குறைஞ்சி போயிறதுனால் நம்ம அடுத்து விவசாயம் பண்ணும் போது உண்டான நமக்கு அதனோட கூலி கிடைக்கிறதில்ல